இப்போ எங்கள் பகுதியில் வந்துட்டு வரலாறு வம்சங்கள் அப்புறமா ஆட்சி ஆளர்களால் பாதிக்கப்பட்ருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோவா பாதிக்கப்படலை ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அது தான் ரொம்ப பாதிக்கிது அது என்னென்னா ஜாதி இந்த ஜாதியை வச்சி தான் நிறையா பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க இப்போ அரசியலே ஜாதியை வச்சி தான் ஓடுது அதனால் இந்த ஜாதி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்காத ஒரு விஷயோம் அதனால் தான் நான் எங்கள் எங்கள் பகுதி எங் ஏன் பகுதியின்னு இல்லை ஒட்டு மொத்த தமில்நாடும் இதனால் தான் பாதிக்கப்பட்டுருக்கு ஜாதி ஜாதி ஜாதின்னுக்கிட்டு எதாவது ஜாதி கலப்பு திருமணம் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா உடனே போடு ஒரே வெட்டு எதுக்கு இதெலாம் ஆ ரெண்டு மனம் பிடிச்சிருக்கு அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதில் ஜாதி எங்கேருந்து வந்துச்சி மதம் எங்கேருந்து வந்துச்சி ஏன் எல்லோரும் மனுஷங்க தான் எல்லோருமே இந்தி இந்தியர்கள் தான் என் அப்படி பண்ணுறாங்க இது ஒன்று தான் எனக்கு வந்துட்டு பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த என் பகுதியில் வந்துட்டு பாதிக்கப்பட்டது அதுக்கப்புறமா எங்கள் பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது ஏன்னா இவங்க தான் செஞ்சாங்கன்ட்டு பேர் சொல்கிற அளவுக்கு தெரியாது ஆனால் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு அவர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் பாண்டிய மன்னர்கள் இங்கே வந்துட்டு சேர சோழா பாண்டியா அப்படின்ட்டு மூணு பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம தமிழ் வரலாற்றுலெலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு பாண்டிய மன்னர்கள் தான் வந்துட்டு நாங்கள் இருக்கற பகுதி அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையும் ஆண்டுருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு வரலாற்றில் படிச்சேன் அதுவும் இல்லாமல் என்னோடய முன்னோர்களும் அதான் என்கிட்ட சொன்னாங்க பாண்டியர்களால் நம்ம ஆட்சி செய்யப்பட்டுருக்கோம் அப்படின்னாங்க ஆனால் அது வந்துட்டு இல்லை இல்லை இல்லை பாண்டியர்கள் இல்லை பல்லவா பல்லவ மன்னர்கள் நான் மாற்றி சொல்லிட்டேன் பல்லவ மன்னர்களால் தான் நாங்கள் வந்துட்டு ஆட்சி செய்யப்பட்டுள்ளோம் இந்த சேலம் பகுதியை சுற்றியெல்லாம் வந்துட்டு பல்லவ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள்னா அவங்க வந்துட்டு மதுரை சைடு போயிருவாங்க அதனால பாண்டிய மன்னர்கள் இங்கே கிடையாது சோழா சைடுலாம் வந்து தஞ்சாவூர் போயிடுவாங்க அவங்களாம் அங்கே போயிருவாங்க பல்லவாஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு ஆட்சி செஞ்சாங்க